அது ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி கடைக்கு போய் கத்தி வாங்கிட்டு வந்தேன் அது கத்தி நல்லா கட் பண்ணது காய்கறி பழம் எல்லாம் கட் பண்றதுக்கு நல்லா இருக்கு நமக்கு கட் பண்றதுக்கு ஈஸியாக இருக்கு ஏன்னா கால் வலிங்கிறதுனால கால் மடிச்சி உட்கார வச்சு அருவாமனையில் நறுக்க முடியாததுனால கத்தி ஈசியாக இருக்கு லேசாக கட் பண்ணது க்ளீனாக கட் பண்ணிக்கும் ஈசியாக கட் பண்ணிக்குவோம் அதனால நாங்கள் கத்தி எனக்கு வாங்கிட்டு வந்தேன்